இப்போ எங்கள் ஊரில் வந்து நிறையா பார்க்கெலாம் இருக்கும் ஸோ ஆனால் அது குழந்தைகள் விளையாடுற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு விளையாட்டு பொருட்கள்தான் இருக்கும் அப்புறம் கார்டன் அந்தமாதிரிதான் இருக்கும் அப்புறம் குழந்த முதியோர்கள் வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரிருக்கும் பட் ஆனால் வெளியேயிருந்து வர சுற்றுலா பயணிகள் பார்க்குற அளவுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு பயணிகளுக்கு பரிபூர்ணமாகிறக்கு எந்தவொரு பார்க்கும் இருக்காது அதுக்காக நம்ம குளம் வெட்டி போடு போட் போகிற மாதிரி அந்தமாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பறவைகளை பார்க்கிற மாதிரி நிறையா விலங்குகள் பார்க்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அமைத்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் அது அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரும் பண்ணிட்டு போவாங்க அதுவுமில்லாமல் கொஞ்சம் ஃபால்ஸ் அந்தமாதிரி ஏதோ ரெடி பண்ணாங்கனால் இவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்